தமிழ் மொழி வந்து நம்ம பேசுகிறதுக்கு இனிமையான மொழி தமிழ் மொழி வந்து பண்டைய கால மொழி பல ஆயிரங்களுக்கு முன்னாடி தோன்றிய மொழி தமிழில் வந்து நம்ம உச்சரிக்கிற தமிழ் வார்த்தை எல்லாமே இனிமையாகருக்கும் வெளிநாட்டுகாரங்களும் தமிழ் மொழிய ரொம்ப விரும்பி பேசுவாங்க அந்த தமிழ் மொழி வார்த்தைகள்லாம் விரும்பி கேட்பாங்க அதுமாதிரி இலக்கண உச்சரிப்பு போன்ற அதெல்லாம் வந்து சிறப்பிக்கவும் அதுமாதிரி அந்த இது இலக்கண உச்சரிப்பு வார்த்தைகள்லாம் ரொம்ப காதுக்கே ரொம்ப இனிமையாகருக்கும் அதெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப கேட்கனும் போல் இருக்கும் தமிழ் மொழியை வந்து நம்ம வந்து படிக்க படிக்கதான் அதோடைய இதுவும் அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சிறந்து விளங்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாகருக்கும் ஆனால் தமிழ் மொழியை வந்து இப்போ எல்லாமே வந்து ரொம்ப லைக் பண்ணி இது பண்ணுறாங்க அதுமாதிரி இப்பருக்கிற இதுவும் அரசாங்கமும் தமிழுக்கு வந்து நிறையா வந்து உலக அளவிலும் தமிழ் இருக்கேன்னு சொல்லி எல்லா ஊர்களும் நாடாளும் வெளிநாட்டு நாடாளுமன்றத்துலையும் ஒரு இருக்கை இதெல்லாம் ஒதுக்குறாங்க பல்கலைக்கழகத்துலையும் எல்லாத்துலையும் தமிழுக்கு வந்து தனி இடம் கொடுக்குறாங்க அது ரொம்ப வந்து சிறப்பாகருக்கு தமிழ் மொழியே வந்து ரொம்ப சிறந்து விளங்குது இந்தியாவில உள்ள மொழிகளில் தமிழ் மொழி வந்து ரொம்ப சிறந்த மொழி ஏன்னா தமிழ் மொழியை எல்லாம் சொல்லுவாங்க இந்திக்காரவங்க கூட தமிழ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு பேசுகிறத்துக்கு இனிமையாக கற்றுக்கலாம் அப்படின்றதுலாம் சொல்லுவாங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும்